சுற்றுசூழல் பிரச்சனை சில கட்சிகள் சுற்றுசூழல் பாதுகாப்பு வந்து எப்படின்னா மணல்கொள்ளை எடுக்குறாங்கள் அப்புறம் காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் சென்னை சேலம் எட்டு வழி சாலைத் திட்டங்கள் அப்புறம் நீட் தேர்வால் திமுக அதிமுக அந்தப் பிரச்சனையால் சில பேர் சாவுகிறாங்க அப்புறம் பெட்ரோல் டீசல் விலைலாம் ரொம்ப ஏறிகிட்டே இருக்குது அப்புறம் அரசியல் நடவடிக்கையில வந்து எப்படின்னா தமிழ்நாடு அரசு குறிப்பாக சுற்றுசூழல் பிரச்சனைகள் தீர்க்கணும் அப்புறம் சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது அப்புறம் வந்து காலநிலை மாற்றம் மணல்கொள்ளை போன்ற பிரச்சனைகள் வந்து அரசின் செயல்பாட்டுக்கள் குறித்து இருக்குது அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்ன பிரச்சனைன்னா குறிப்பாக விவசாயம் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் சுற்றுசூழல் பாதுகாப்பு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மக்கள் பிரச்சனை வந்து என்னென்னா மக்கள் குறைதீர் குட்டங்கள் பார்த்திங்கன்னா கலந்து பிரச்சனையாக இருக்குது ஆன்லைன் முறைகள் பிரச்சனையாக இருக்குது அப்புறம் சமூக ஊடகங்கள் அப்புறம் இந்த முறையில் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் மக்கள் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க